முடி அப்படினு பார்த்தா பெண்களெலாம் நீளமான முடி வெச்சுருக்கறதுக்கு எல்லா பெண்களுமே ஆசைப்படுவாங்க கிராம பகுதிகளில் பார்த்திங்கன்னா முடி நீளமாக வளர்கிறதுக்கு சாம்பு எதையும் யூஸ் பண்ணாமல் சீகக்கா மற்றும் அரைப்பு போட்டு தான் நல்லா கூந்தல் அலாசி இருந்தோம்னா முடி பராமரிக்க இது பண்ணணும் தினசரி ஆயில் யூஸ் பண்ணணும் அது கிராமத்து பெண்களெலாம் தினசரி ஆயில் யூஸ் பண்ணுவாங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு சுத்தமான மரச்செக்கு எண்ணெயில் வந்து கரிசலாங்கண்ணி அவுரி இலை மற்றும் வந்து செம்பருத்தி மருதாணி இலை செம்பருத்தி இலை அப்புறம் கற்றாழ பெரிய நெல்லிக்காய் இது எல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு காய வெச்சு வெந்தயம் கருஞ்சீரகம் எல்லாதையும் இடிச்சி போட்டு தேங்காய் எண்ணெயில் ச நல்லா காய வெச்சு மடிக் முடிக்கு தேய்ச்சா முடி நல்லா ஹேர் ஆயிலாக பயன்படுத்துகிறனால முடி நல்லா நீளமாக வளரும் அப்படினு கிராமத்து பெண்கள் வந்து அந்த எண்ணெயை தினசரி தேய்ச்சிட்டு வருவாங்கள் அப்புறம் வந்து சர்ம பாதுகாப்புக்கு அப்படினு பார்த்தம்னா நம்ம சோப்பு அதிகமாக யூஸ் பண்ணாமல் கூட கடலை மாவு பாசிப் பயிறு மாவு அப்புறம் நம்ம கடைகளில் கூட நாட்டு மருந்து கடைகளெலாம் முல்தானி மெட்டி அது எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி பயிறு வகைகளெலாம் முகத்துக்கு நல்லா பூசி சர்ம பராமரிப்பு பயன்படுவாங்கள் இது எல்லாத்தை விடவும் பழங்களெலாம் அதிகமாக காய்கறிகள் பழங்களெலாம் அதிகமாக உ உணவில் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படினா சர்மம் நல்லா பலபலப்பா இருக்கும் அப்படிங்கறதுக்காக பெண்கள் இப்போலாம் வர வளர் இளம் பெண்கள் வந்து அதிகமாக பழங்களெலாம் சாப்படுறாங்க சர்ம பராமரிப்புக்காகவேவே பழங்களை விரும்பி சாப்படுறாங்க முடி நீளமாக வளர்கிறதுக்காக கருவேப்பிலை எல்லாம் கூட ஒதுக்கி ஒதுக்கி வைக்காமல் இப்போ நிறையா வளர் இளம் பெண்களெலாம் அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்கள்